இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு அரங்கங்கள் வந்து பெருசாக கிடையாது விளையாட்டு அரங்கங்கள் வேணுன்னால் ஒன்று நகரத்துக்கு வரணும் இல்லைன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான இடத்துக்கு போனால் தான் அங்கே வந்து விளையாட்டு அரங்கம் இருக்கும் இப்போது விளையாட்டு அரங்குகள் நாங்கள் இங்கேயிருந்து எப்படி போவோன்னால் ஒரு முப்பது மைல் நாற்பது மைல் இங்கேயிருந்து வந்துட்டு ஒன்று பேருந்து மூலிமாவோ இல்லைன்னா இருசக்கர வண்டிகள் மூலிமாவோ இல்லைன்னா சொகுசு வாகனம் மூலிமா தான் போகமுடியும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்புடின்னா ஒரு புகழ் பெற்ற ஒரு விளையாட்டு நடக்குது அப்புடின்னா கூட எங்களுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு அப்புடின்னா நான் போய் பார்க்கறத்துக்கும் போய் என்ன நடக்குதுன்னு தெரிவி வந்துட்டு புரிஞ்சுக்கிறத்துக்கு வந்துட்டு சுலபமாக இருக்கும் இப்போ வந்து தூரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் ஒன்று வந்துட்டு நமக்கு வேலை இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு நம்ம கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு வேலை இருக்கும் ஸோ அது போய் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு பார்க்க முடியாது இப்போ ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார் அப்புடின்னா அவர் வந்துட்டு ஒரு விளையாட்டு அரங்கில் போய் எப்படி நடக்குதுன்னு த பார்த்தாதான் அவருக்கு வந்துட்டு ஒரு வந்துட்டு ஒரு யோசனை கிடைக்கும் இப்போ ஒரு மட்டைப்பந்து வீரர் இருக்கார்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் வந்துட்டு விளையாட்டு அரங்கையே பார்த்துருக்கா பார்க்காம இவரும் வந்துட்டு பள்ளி விளையாட்டு இடத்துலையும் வந்துட்டு விளையாடிட்ருக்காரு அப்புடின்னா விளையாட்டு அரங்கம் வந்துட்டு முற்றிலும் வந்துட்டு வேறுபட்டு இருக்கும் எப்படி இருக்கும் அப்புடின்னா இப்போ பந்து வந்துட்டு மாலை நேரம் ஆக ஆக வந்துட்டு பந்து வ பந்தின் தன்மை வந்து மாறும் அந்த நிலத்தின் தன்மை மாறும் ஸோ அரங்கின் தன்மையே மாறும் ஏன்னால் வந்துட்டு சுற்றியும் சுவர்கள் இருக்காங்க தன்மை மாறும் அப்படி வந்து விளையா விளையாட்டு அரங்கம் வந்துட்டு அவன் போய் பயிற்சி பண்ணும்போது தான் வந்துட்டு அவனுக்கு வந்து எப்படி வந்துட்டு பந்துகள் வருது எப்படி அதை வந்து அதை வந்து வந்துட்டு எதிர்கொள்வது அப்புடின்னா வந்துட்டு அவனுக்கு ஒரு யோசனை கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது தான் வந்துட்டு அவன் எந்தமாதிரியான விளையாட்டு அரங்குகளுக்கு போனாலும் வந்துட்டு அவனுக்கு ஒரு யோசனை இருக்கும் இப்படி விளாட்லாம் இந்த இடம் வந்துட்டு இப்படி இருக்குது இந்த இடம் வந்து வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு மட்டைப்பந்து ஆடுறவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பந்து போடுறவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்மைகள் ஒரு யோசனை கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது என்ன பண்ணுவோன்னால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது அவனால் இப்போ அவன் போய் வந்துட்டு ஒருத்தன் விளாட்றான் அப்புடின்னா வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு யோசனை வேணும் இப்போ வந்துட்டு ஒரு மட்டைப்பந்து வீரர் இருக்கார் அப்புடின்னா அவன் போய் அந்த இடத்துல விளையாடம்போது தான் வந்துட்டு அந்த நிலத்தின் தன்மை அவனுக்கு தெரிஞ்சால்தான் இப்போ வந்துட்டு அந்த பந்தை எப்படி வந்துட்டு எதிர்கொள்ளணும்ன்னு தெரியும் அதேமாதிரி பந்து போடுறவனும் வந்துட்டு அந்த பாலை வந்து எப்படி போடலாம் தா நிலத்தின் தன்மை தெரிஞ்சால் தான் எப்படி போடுறதுன்னு தெரியும் அதுதான் அதை வந்துட்டு விளையாட்டு அரங்கில் வந்துட்டு வேறுபட்டிருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு அரங்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு வீரர்கள் வந்துட்டு விளையாட்டு அரங்கில் பயிற்சி பெறுவது நல்லதாக இருக்கும் இப்போ வந்துட்டு அவன் அங்கே போய் எப்படி வந்துட்டு போய் போய் சேர்கிறான் அப்படிங்கிறது வந்துட்டு அவன் இருக்க இடத்த பொறுத்து இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான நகரத்தில் இருக்கான் அப்புடின்னா அவன் வந்துட்டு ஈ சுலபமாகவும் கம்மியான நேரத்தில் போய் சேர்ந்துரும் அவனுக்கு வந்துட்டு இப்போ அந்த நேரத்தில் போய் பயிற்சி பண்ணுறது வந்து அவனுக்கு சுலபமாக இருக்கும் அவனுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து சீக்கிரம் வந்துடுவான் அதே வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு இரருது மைலோ இருவத்தஞ்சி மைலோ வந்து தள்ளி இருக்கான் அப்புடின்னா அவன் வந்து அந்த இடத்துல சேர்வதுக்கு வந்துட்டு நேரம் அதிகமாக எடுக்கும் அதேமாதிரி அவன் அங்கிருந்து மறுபடியும் அவனோட இடத்துக்கு போகிறத்துக்கும் நேரம் அதிகமாக எடுக்கும் இந்த டைமில் வந்துட்டு அவன் பக்கத்திலே இருக்கும்போது இப்போ விளையாட்டு அரங்கம் ஏதோ பக்கத்துலேயே இருக்கும்போது அவனுக்கு வந்துட்டு அது பெருசாக தெரிவிக்காது டக்குன்னு பக்கத்திலேருந்து அவன் வந்துட்டு போயிடுவான் அதேமாதிரி விளையாட்டு அரங்குகள் நிறையா இருக்கும்போது தான் வந்துட்டு விளையாட்டு துறையும் வந்துட்டு வளர்ச்சி அடையும் எந்தமாதிரி அப்புடின்னா இப்போது சில பேர் வந்துட்டு விளையாட்டு வீரரை பார்த்து வந்துட்டு நானும் இதே மாதிரி ஆகணும்ன்னு வருவான் சில பேர் வந்துட்டு அவன் அணிந்திருக்கிற பொருட்களை வைச்சு இதேமாதிரி நானும் போட்டு விளாட்ணும் அப்படின்ட்டு வருவான் சில பேர் அவன் விளையாட்ற இடத்த பார்த்து வருவான் சில பேர் வந்துட்டு அந்த விளையாட்டு அரங்கோட தன்மையை பொறுத்தும் விளையாட்டு அரங்கோட அழகை பொறுத்தும் வந்துட்டு அதை பார்த்துட்டு நானும் இங்கே வந்து இப்படி விளையாட்ணும் அப்படின்ட்டு வருவான் ஸோ இந்தமாதிரியான ஒவ்வொரு வழிகள்ல வந்துட்டு விளையாட்டுத் துறை வந்து விளையா விளையாட்டு வீரர்கள் வந்து அதிகமாவாங்க அப்படி அதிகமாகிறது நாட்டின் விளையாட்டு பதக்கங்கள் ஆகட்டும் இல்லை வந்துட்டு விளையாட்டுத் துறையில் இந்தமாதிரியான வாய்ப்புகள் இருக்குது இல்லை வந்து நல்ல திறமையான விளையாட்டு வீரர்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறது வந்துட்டு ஸோ அரசாங்கத்துக்கு சுலபமாக இருக்கும் அதேமாதிரி மக்களிடையே வந்துட்டு இப்போது வந்துட்டு பொழுதுபோக்கு அப்புடின்னா உடனே போய் தொலைக்காட்சி முன்னாடியும் இல்லைன்னா வந்துட்டு அலைப்பேசி எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்குறாங்க இந்தமாதிரி விளையாட்டு அரங்குகள் இருக்கும்போது என்ன ஆகும் அப்புடின்னா அவங்க வந்துட்டு போ ஒரு இப்போ ஒரு படம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகுது அப்புடின்னா அவங்க போய் பார்க்குறாங்கள்ல அதேமாதிரி திரையரங்குகளில் போய் பார்க்குறாங்கள்ல அதேமாதிரி ஒரு விளையாட்டு அரங்கு இருக்கும்போது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நடக்குது அப்புடின்னா அவங்க போய் பார்க்கணும் பார்த்தாதான் வந்துட்டு எந்த விளையாட்டு எப்படி விளாட்றது அப்படின்னு அவர்களுக்கு தெரியும் இப்போ வந்துட்டு கால்பந்தை எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்துட்டு இந்தியாவில் எத்தனை கால்பந்து மைதானங்கள் இருக்குது இந்தியாவில் இருக்கிற எத்தனை இளைஞர்களுக்கு கால்பந்தை பற்றி அந்தளவுக்கு தெரியும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கால்பந்து என்னென்று தெரியும் தெரியுமா அந்தமாதிரி இருக்கும்போது ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது இப்போ வந்துட்டு விளையாட்டு அரங்கம் இருக்குது அப்புடின்னா அங்கே கால்பந்து நிக இப்படி நடக்குது அப்புடின்னா சுற்றிலும் அது என்னாதான்னு வந்து பார்ப்பாங்கள்ல அப்படி பார்க்கும்போது அது என்ன விளையாட்டுனாவது தெரியுமில்ல இப்போ வந்து விளையாட்டு வெளிநாட்டு விளையாட்டுகள் எத்தனை இருக்குது அதை வந்துட்டு இங்கே வந்து விளையாட்டு அரங்கில் விளாடும்போது விளையாட்டு அரங்குகள் அதிகமாக இருந்தால் அங்கே நடக்கும்போது வந்து பார்க்கும்போது தான் தெரியும் இந்தமாதிரி விளையாட்டெலாம் இருக்குது இதெலாம் வந்துட்டு புகழ் பெற்று இருக்குது இதெலாம் வந்து இப்புடிலாம் விளாட்லாம்னு ஒரு தெரியும் அப்படி தெரியும்போது தான் வந்து விளையாட்டும் வந்துட்டு பிரபலமாகும் அதேமாதிரி விளையாட்டு இந்த விளையாட்டு விளாட்லாம் அப்படின்னு போது என்ன திறமை இருக்குதுன்னு அவன் கண்டுபிடிக்க முடியும் இப்படி இப்படிலாம் பண்ணும்போது தான் உள்ளூரில் வந்து விளையாட்டு ஸோ அதனால் வந்துட்டு உள்ளூரில் வந்துட்டு விளையாட்டு வீரரை விளையாட்டு அரங்கங்களை வந்து அதிகப்படுத்தணும் அதேமாதிரி அது வந்துட்டு நடுத்தன்மையாக இருக்கும் எல்லாேரும் வந்துட்டு போகிற மாதிரியும் இருக்கணும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் விளையாட்டு அரங்கை கட்டி வச்சுட்டு வா வான்னால் யார் இல்லை யாரால் வரமுடியும் யாராலேயும் வரமுடியாது அதேமாதிரி நகர் நகரத்தின் நடுவில் கட்டி வச்சுட்டு விளையாட்டு போட்டி நடக்கும்போது சுற்றியும் வந்துட்டு போக்குவரத்து நெரிசல் ஆகும்போது அதுவும் வந்து தவிர்க்கணும் அதை அதனால என்ன பண்ணணும் அப்புடின்னா பொதுவான ஒரு இடத்துல வைக்கணும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது ஸோ வந்துட்டு போகிறவங்களுக்கும் வந்துட்டு சிரமம் வரக்கூடாது இப்படி இருந்தால் வந்துட்டு நன்றாக இருக்கும் அதேமாதிரி விளையாட்டு வீரர் நேரம் வந்து அதிகப்படுத்தணும்